மொபைல் சார்ஜர் வாங்கினேன் சார் அது சுத்தமாகவே சார்ஜே நிற்க மாட்டேங்குது எப்போ பார்த்தாலுமே ப்ராப்பளமாக வந்துகிட்ருக்கு திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக தான் ப்ராப்ளம் வந்துகிட்டே இருக்கு நிறையா வாட்டி கம்ப்ளைண்ட்டும் பண்ணியாச்சு சரியான மாதிரியே தெரியல ரிப்பீட்டடாகவே அந்த சார்ஜர் வந்து ப்ராப்ளம் ஆகிட்டே இருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அதுலேயும் நிறையா வாட்டி நான் இன்ஃபார்ம் பண்ணிவிட்டேன் உங்கள்கிட்ட நீங்கள் சரி பண்ணியே தர மாட்றீங்க சார்ஜே நிற்க மாட்டேங்குது ஆறாயிரம் எம் ஏ ஹெச்சி பேட்ரின்னு போட்டுருக்காங்க ஆனால் சார்ஜே நிற்க மாட்டேங்குது வேஸ்ட்டு சார் அது இந்த சார்ஜரு இல்லை என்ன பண்ணுறதுனே தெரியல நிறையா வாட்டிக்கு மேலே உங்கள்கிட்ட சொல்லியாச்சு நீங்களும் ஒன்றுமே அதை பெருசாக கேர் பண்ணி பார்க்க மாட்றீங்க அதுக்கு வந்து சரி பண்ணிக் கொடுங்க சார் சரிங்களா கொஞ்சம் சரி பண்ணிக் கொடுங்க ரொம்பவும் இதாக இருக்கு ப்ராப்ளம்ஸாக இருக்கு அது என்ன பண்ணுறதுனே தெரியல அதே மாதிரி சார்ஜு பின்னு வந்து செட்டாக மாட்டேங்குது அதோட கெப்பாசிட்டி வந்து அடாப்ட்ரு கூட செட்டாக மாட்டேங்குது இந்த மாதிரி ரிப்பீட்டட் ப்ராப்ளம்ஸ் வருது அதெல்லாம் கொஞ்சம் இல்லாமல் பார்த்துக்கோங்க ரெண்டாவது வந்து இந்த சார்ஜரை ஏன்டா யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி இரிடேட் ஆகுதுன்னு சொல்வாங்கள்ல அந்த மாதிரி இரிடேட்டாக இருக்கு இந்த பொருள் யூஸ் பண்ணுறப்போ ஸோ அதெல்லாம் இதில் உள்ள மிஸ் இது அதலாம் கொஞ்சம் பார்த்து சார்ஜரு நல்லா ஏறுகிற மாதிரி ஒயரு நல்லா மேலே செட் பண்ணி கொடுக்கறா மாதிரி கொடுங்க சரிங்களா இட்ஸ் ஓகே